இப்போ வந்து சிவகங்கையில் வந்து நல்லா நிறையா வந்து டெவலப் ஆகிருக்கு இப்போ வந்து இங்கு வந்து பொருளாதாரம் வந்து நல்லாவே வளர்ந்துருக்கு இப்போ வந்து படிச்சுட்டு வெளியில் தான் வேலை தேடி போகணுன்னு இல்லை எங்க சிவகங்கை மாவட்டத்திலயே நல்லா படிச்சுட்டு நம்ம வந்து நிறையா டெவலப் பண்ணால் இங்கேயே வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து இது பண்ணலாம் இங்கேயே வேலை பார்க்கலாம் சொந்த ஊர்லேயே இதுக்காக வந்து தேடி எங்கே வெளியிலல்லாம் வந்து போகத் தேவையில்ல நம்ம வந்து படிச்சுட்டு இங்கே வந்து இப்போ நிறையா காலேஜ் வந்து டெவலப் ஆகிருக்கு பொருளாதாரம் வந்து நல்லாவே வந்து டெவலப் ஆகிருக்கு நிறையா ஹாஸ்பிட்டல் இந்த டிஸ்ட்ரிக்கு தேவையான உள்ள மக்களுக்கு அவங்களுக்கு தேவையானது எல்லாமே இங்கேயே கிடைக்கிது நிறையா கம்பெனிஸ்லாம் வந்து டெவலப் ஆகிருக்கு அதனால் எம்ப்ளாய்மெண்ட்காக வந்து வெளியூருக்கு தான் போகணுன்னு இல்லை எல்லோருமே நல்லா படிச்சுட்டு பெரிய ஆளாக வந்து என் சொந்த ஊரிலயே வந்து கம்பெனிஸ் அதெல்லாம் வெச்சா வந்து இங்கேயே வந்து நம்ம மாவட்டத்தையே வந்து டெவலப் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கம்பெனி டெவலப் பண்ணுறோனா அதாவது ப்ராஃபிட்லியும் போகலாம் லாஸ்லையும் போகலாம் அது வந்து நம்ம போடுற எஃபோர்டை பொருத்துதான் இங்கே வந்து இப்போ நிறையா வந்து ரைஸ் ஃபேக்டரிஸ் வந்திருக்கு நிறையா வந்து பார்க் வந்திருக்கு நிறையா வந்து இப்போ வந்து வந்திருக்கு ஸோ வந்து டெவலப் ஆகிருக்கு